நவீன உலகில் தமிழ்மொழி என்ன சவால்களை எதிர்கொள்கிறது இந்த காலக்கட்டத்தில் தமிழ்மொழி என்ன சவால்களை எதிர்கொள்ளுதுனால் இதுவே எப்படினா சில வருடங்கள் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்மொழி நம்ம தமிழ்மொழினால் நாம் அதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கும் இப்போ இப்போ எப்படியும் பார்த்தோன்னா தமிழ்மொழிக்கு என்ன ஆகிடுச்சின்னா இப்போ எல்லாமே தாய்மொழி தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க இப்போ முதல்ல அவங்க பேசுகிறது ஆங்கில மொழி தமிழர்களே கூட ஆங்கில மொழி தான் பேசுகிறாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போனால் கூடம் இப்போ வெளியில் எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கோ வெளியில் இருக்கிற ஒரு பக்க வெளியில் இருக்கற ஒரு ஊருக்கோ சுற்றுலா ப்ளேஸ்க்கோ எங்கே போனாலும் அவங்க வந்து தமிழை மட்டும் தான் தமிழ் பேச மாட்டறாங்க ஆங்கிலத்தில் மட்டும் தான் அவங்க பேசுகிறாங்க அப்படி ஆங்கிலத்தில் அவங்க பேசுகிறப்ப தமிழ் அதாவது தமிழுக்கான ஒரு ஒரு தமிழ் தமிழுக்கான அந்த ஒரு மொழி வந்து கொறைஞ்சிட்டே வருது மக்கள்கிட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னு இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டறாங்க ஏன்னால் ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியத்தில் பார்த்தோன்னா ரெண்டே செக்ஷன் ரெண்டு செக்ஷன் கூட இருக்காது ஒரு செக்ஷன் தான் இருக்கும் ஆனா இதுவே ப்ரைவேட் ஸ்கூலில் பாத்திங்கன்னா எட்டு செக்ஷன் ஏன்னா இங்கிலிஷ் தமிழை விட இங்கிலிஷ் கற்றுக்கணுன்னு பெற்றோர்களும் நினக்கிறாங்க எல் குழந்தைங்களும் அதை ஆர்வமாக கற்றுக்குது இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு பிளே இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு தமிழர்கள் தமிழில் நம்ம பேசுனோன்னால் அங்கே இருக்கிறவங்க வந்து முகம் சுழிப்பாங்க ஆங்கிலத்தில் பேசுனால் மட்டுந்தான் நாம் எதோ ஒரு ஒரு பணக்கார பெண் பணக்கார வீட்டு வீட்டு பசங்கள் இன்னொன்று இவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது அப்படினு எல்லோருமே ஒரு அளவுக்கு நம்புவாங்க இது நம்ம தாய் மொழி தமிழில் பேசுனால் அவங்க பார்க்குற விதமும் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா தமிழில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அதாவது தமிழ் பேச கூடிய மக்கள் இதெல்லாம் வந்து நிறையா இடத்துல எதிர்கொள்கிறாங்க ஆங்கிலத்தினுடைய ஆங்கிலத்தின் மொழி வந்து உயர்வு எந்த இடத்துக்கு போனாலும் ஆங்கிலம் மட்டுமே தான் பேசுகிறாங்க தமிழுக்கான தமிழ்மொழிக்கானது எல்லாமே கொறைஞ்சிக்கிட்டே தான் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணன்னால் ஆங்கில மொழியை அனைவரும் கற்றுக்கொள்கிறார்கள் இதை கற்றுக்கொண்டால் மட்டுந்தான் நம்மளுக்கு வெளியே எந்த ஒரு இப்போ வெளியில் போனால் எல்லா நாட்டுலேயுமே அந்த இங் ஆங்கிலம் மட்டுந்தான் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் ஆங்கிலத்தின் மேல் முழு கவனம் செலுத்துகிறாங்க அதில் தமிழர்கள் முக்கியமாக தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கறவங்களும் கூட ஆங்கிலத்தில் பேச தான் முயற்சி பண்றாங்களே தவிர தமிழில் அதை நம்ம தமிழ்மொழிக்காக பேசுகிறது ரெண்டு மூணு பேர் தான் பட் ஆனால் மற்றவங்க தான் ஆங்கிலத்தில் பேசுகிறது தான் இப்போது வந்து நல்லது அப்படின்றா மாதிரி நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க